கோலம் ஏன் போடுறோன்னா அது வீட்டு வாசல் முன்னாடி கோலம் வந்து அரிசி மாவில் தான் போடணும் பச்சரிசி மாவு ஊறவச்சி அரைச்சி அது பொடி பண்ணி அந்த அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம் அந்த கோலம் எதுக்காக அப்படின்னா வீட்டு வாசலில் அந்த முற்றத்தில் இருக்கிற எறும்பெல்லாம் அந்த அரிசி மாவை சாப்பிடுட்டு இருக்கணுங்குறதுக்காக தான் அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம் நெத்தியில் நெத்தியில் ஏன் குங்குமம் வைக்கிறோன்னா அது வந்து குங்குமன்றது இந்து சமயத்தில் ஒரு மங்களகரமான பொருளுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நெத்தியில் குங்குமம் வச்சிகிட்டா பொண்ணுங்க மோஸ்ட்லி நெத்தியில் குங்குமம் வச்சிருக்கணும் ஏன்னா அது தான் அவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு அடையாளம் அப்புறம் கோவிலுக்கு ஏன் பூஜை பண்ணுறாங்கன்னா சாமியை வேண்டிகிட்டு அவங்களோட வேண்டுதலெல்லாம் நிறைவேறணுன்றதுக்காக கோவிலு கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க ரோஜா பூ மாலை மல்லிகை பூ மாலை அந்த மாதிரி கடவுளுக்கு நிறைய மாலை கொடுப்பாங்க அதெல்லாம் எதுக்காகனா அவங்க வழிபட்டு அவங்க வேண்டுனதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக விரதெல்லாம் ஏன் இருக்கோன்னா நம்மளோடய மூதாதையர் அவங்கெல்லாம் வந்து காக்காயா வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க

சாமிக்கு படைக்கும் போது அந்த சாப்பாடு வந்து யாரும் சாப்பிட்டு பார்க்காம தான் சமைப்பாங்க ஏன்னா அது வந்து சாமிக்கு நம்ம படைக்கும் போது அது புனிதமாக புனிதமானதாக சுத்தமானதாக தூய்மையானதாக இருக்கணுன்றதுக்காக அந்த சமையலை வந்து யாரும் சமைக்கும் போது சாப்பிட்டு பார்க்கமாட்டாங்க அந்த மாதிரி சமைத்த உடனே ஃபஸ்டு வந்து காக்காய்க்கு அந்த மாதிரி தான் வைப்பாங்க காக்காய்க்கு இல்லை பசுமாட்டுக்கு தான் வைப்பாங்க அது ஏன்னா கடவுள் வந்து நேரில் சாப்பிடமாட்டாருன்றதால அவங்க வந்து காக்காய்க்கோ இல்லை பசுமாட்டுக்கோ கொடுத்து அவங்க கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சி வழிபடுறாங்க